ஹலோ லேண்ட் ப்ரோக்கரா சார் சார் நான் தஞ்சாவூரில் எ ஒரு இடம் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணலான்ருக்கோம் சார் இடம் ஒன்று வேணும் அந்த இடம் வந்து எப்படின்னா கொஞ்சம் ரே பட்ஜெட்டு க கம்மியாவும் பக்கத்துல ஸ்கூல் போகிற மாதிரி பசங்க ஸ்கூல் போகிற மாதிரி ஹாஸ்பிடல் பெரியவங்களாம் இருக்காங்க அது ஹாஸ்பிடல் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு லேண்ட் இருந்தால் நான் தஞ்சாவூரில் தஞ்சாவூரில் இல்லை சார் தஞ்சாவூர்லேருந்து வெளியில் இருக்கேன் சார் ஆ

ஒரு தேர்ட்டி லேக்ஸ் அந்த மாதிரி வாங்கலாம் எங்கே சார் ஆ ஆமாம் சார்

ஆ ஓகே சார்

ஆ ஓகே சார் ஆ

ஓகே ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஆ ஆ ஆ ஓகே சார் ஆ ஆமாம் சார் ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் நீங்கள் அனுப்பிவிடுங்க சார் நான் வீட்லேயும் கன்சல் பண்ணிட்டு சொல்கிறேன் சார் ஆ ஓகே சார் ஆ தேங்க் யூ சார் என் பேயர் அஜய் சூர்யா சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார்